மொபைல் ஃபோன் அதாவது கைபேசியை பற்றி சொல்லப் போகிறேன் இந்த கைபேசினால் வந்து என்னெல்லாம் பாதிப்பு ஏற்படுது அப்படின் பார்த்திங்கனா நிறையா பேர் வந்து நிறைய விளையாட்ட வந்து ஃபோன்லேயே ஏற்றி வச்சுக்கிட்டு விளையாட்றாங்க இதனால் வந்து அவங்களுக்கு நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து ஏற்படுது அதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படினா இந்த ஃபோனில் வந்து நிறைய ஆப் எல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி இந்த பசங்க வந்து படிக்கின்ற பசங்க படிக்கின்ற விஷயத்தை தவிர மற்ற எல்லாத்தியும் கற்றுக்குறாங்க அதில் ஒரு விஷயம் எப்படி கெட்டு போகலாம் அப்படிங்கிறத எளிதில் வந்து கற்றுக்க கூடிய ஒரு விஷயமாக இந்து ஃபோன் வந்து இன்றைக்கி இருக்கற கூடிய காலக்கட்டத்தில் இருக்குது அப்படின்றத சொல்லலாம் அதே போல் பசங்க வந்து பசங்க வந்து பொண்ணுங்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஃபோன் வந்து பயன்படுது அதுவும் இல்லாமல் இந்த பசங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படினா பொண்ணுங்களை வந்து தவறான முறையில் ஃபோட்டோ எடுக்கிறானுங்க அதேப்போல் வீடியோ எடுக்கிறாங்க இந்த மாதிரியான செயலுகளுக்கும் வந்து இந்த மொபைல் ஃபோன் வந்து ஒரு கெடுதலாக இருக்குது அப்படிங்கிறத இங்கே வந்து நான் பதிவு செஞ்சுக்கிறேன்